இதுக்கென்ன பொருளாதாரம் முக்கியமான சில உள்ளூர் தொழில்கள் அல்லது வணிகங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களுர்ல ஐஐடி ஐடி கம்பெனி நிறைய கம்பெனீஸ் அப்படின்னு இருக்குது இப்போது வந்து ரீசெண்ட்டாக கிருஷ்ணகிரில அந்த மாதிரி ரொம்ப கம்பெனி ரொம்ப கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது ஒன்று வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து என்ன வணிகம் பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள்னா இங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே போய் வேலை செய்யணும் அங்கே ஃபேமிலியை பார்த்துக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் இப்போது இங்கேயே ஒரு கம்பெனி இண்ட்ரடியூஸ் பண்ணுதுனால இங்கேயே அவங்க சம்பாதித்து அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு ரொம்ப வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு செலவு இல்லாமல் ஈசியாக இருக்கும்ன்னு நான் சொல்வேன் பொருளாதாரமும் ஒரு சமுதாயம் நல்லா இருந்தால் தான் ஒரு சரௌண்டிங் நல்லா இருந்தால் தான் பீப்பிள்ஸ் நல்லா இருந்தால் தான் ஒரு ஊரே நல்லா இருக்கும்ன்னு நான் சொல்வேன் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நிறையா கம்பெனிஸ் வந்தது ரொம்ப ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆகுறது வந்து ஒரு ஃபெஸ்ட்டு திங் அப்படின்னு முற்பொருளாதாரத்தில் நான் சொல்வேன்